எப்போது தோட்டம் விடணும் அப்படின்னு ஆரமிச்சோம் அப்படின்னா வந்து அப்போ வந்து எங்கள் வீட்டிலலான் இட வசதி அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது ஒரு சாதாரண ஒரு கூரை வீடு அவ்வளோதான் இருந்துச்சி அப்போ ரொம்பவும் கஷ்டம் அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் விவசாயம் அந்த மாதிரி இறங்கும்போது ஒருத்தவங்க வந்து இடம் ஒன்று இருக்குது குறஞ்ச விலக்கி தர்றோம் வாங்கிக்கிறீங்களா ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் ஆரம்பத்தில் அடகுக்குதான் பிடிச்சோம் அந்த இடத்த நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பணத்தை கட்டி நாங்கள் அந்த இடத்தையும் முழுசாக வாங்க ஆரம்பித்தோம் வாங்கும்போது அந்த தோட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்த வச்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கிற கூரை வீட்டில வந்து எங்கள் கூரை வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்ததனால அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலாம் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து நம்ம எதாவது ஒரு காய்கறி பழங்கள் அந்த மாதிரி போட்டால் பின்னாடிக்கி உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத தடவை நாங்கள் என்ன பண்ணோம் கம்பி வேலிலாம் வச்சு விதைகளைலான் வாங்கி போட்டோம் அப்போ ஆடி மாதங்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து விதைகளை போட்டவுடனே ரொம்பவும் செழிப்பாக வளர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பம்பு அடிப்பம்பு ரெண்டுமே இறக்க ஆரம்பித்தோம் அப்புறந்தான் கொஞ்ச கொஞ்சமாக வந்து காசு சேர்த்து மோட்டரு அந்த மாதிரி ஒன்று வாங்க ஆரம்பித்தோம் அது வாங்கினதுக்கப்பறம் ஆரம்பத்தில் வந்து போட்டதுமே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குமே வந்து எந்த ஒரு பயிருமே சாகுபடி ஆகலை அப்போ என்னா பண்ணிட்டோம் சரி அவ்வளோதான் போலேருக்கு அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இது எல்லாமே வளர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வீடு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனாலையும் கடைகள்லாம் போய்ட்டு பழங்கள்லாம் கொடுக்குறதுனாலையும் அது எங்களுக்கு வந்து அதிகமாக விற்பனை ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த காசிலையும் வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து தோட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதிகமாக மாமரம் அப்புறம் வந்து அந்த கொய்யா மரம் இந்த பழங்கள் இந்த மாரிலாம் நாங்கள் நிறையா வந்து போட ஆரம்பித்தோம் இப்போ இப்போ வந்து அந்த காய்கறிகளை கொடுத்து கொடுத்து கொடுத்து வேற எந்த ஒரு வேலையுமே எங்களுக்கு செய்ய பிடிக்காம இந்த தோட்டமே எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கிறோம் அதிகமாக நாங்கள் வீட்டில இருக்கிறத விட தோட்டத்தில் தான் நாங்க அதிகமா இருப்போம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எப்பொழுதுமே அங்கே ஒரு சின்னதாக ஒரு கூரை மாதிரி போட்டு அந்த அந்த தோட்டத்துக்குள்ளேயேதான் நாங்கள் இருப்போமே அது எங்களுக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும்